எனது கிராமத்தில் கைவினை பொருட்கள் அதிகமாக செயல் படுத்தப்படுகிறது மெழுகுவத்தி விளக்குகள் பொம்மைகள் போன்ற பொருட்கள் அனைத்துமே செய்யப்படுகிறது இவைகள் அனைத்தும் வெளியில் உள்ள மார்க்கெட்டுகளிலும் சந்தைகளிலும் எடுத்து சென்று விற்கப்படுகிறது இதிலும் வந்துட்டு இந்த மெழுகுவத்தி என்பதை வந்து அதிக பயன்பாட்டில் உள்ளதாக இருக்கிறது இது வீட்டில் வந்து அதிக அளவில் வந்து அலங்கார பொருட்களாக பயன்படுத்த படுகிறது உதாரணத்திற்கு ஹோட்டல்களிலும் உணவகங்களிலும் வந்துட்டு கே கேண்டில் லைட் டின்னர் இது போன்ற இடங்களில் வந்துட்டு இந்த மெழுகுவத்தி அதிகமாக செயல்படுகிறது இரண்டாவது எங்கள் ஊரில் வந்து பனைமரங்கள் அதிகம் அதிலிருந்து எடுக்கப்படும் பதநீர் நொங்கு அதை அந்த பதநீர்லிருந்து எடுக்கப்படும் பனக்கற்கண்டு இதை போன்ற தொழில்களும் செய்யப்படுகிறது இவை போன்ற தொழில்களை அதிக அளவில் உள்ளது கிராமங்கள் செய்து வருகிறோம்